ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஆ ஆ சரிங்க நாங்கள் கொடுத்துவிட்றோம் உங்கள் வேறு எதனா வேணுங்களா ஒரு இரநூறுபா இரநூறுபா போதுங்க ஆஃப் கேஜி ஹண்ட்ரடு ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரடு ஆ ஒன் ஃபிஃட்டிங்க ஆ ஆ வாழைப்பழம் நூறுரூபாதாங்க ஆ நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் உங்கள் அட்ரெஸ்ஸு ஆ உங்கள் அட்ரெஸ் டோர் நம்பர் எல்லாம் சொல்லுங்கள் இரநூத்தி தொண்ணூறு

ஆ சரிங்க ஆ ஓகேங்க நாங்கள் இன்னொரு ஆஃப்னவரில் வந்துருவோம் ஆ வேறு எதனா வேணுமா எங்கள் இதில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களுக்கு எதனா வேணும் வேணுன்னா சொல்லுங்கள் இப்போ ஆஃபர் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி தருவாங்க அது டிஸ்க்கவுண் இப்போ டிஸ்க்கவுண்டில் போகுங்க நீங்கள் அது நீங்கள் என்ன வேணும் சொன்னிங்க அப்படின்னா நாங்கள் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி ரேட் எவ்வளோன்னு கடைசியாக நாங்கள் அமௌண்ட் சொல்லுவோம் ஆ ஓகே ஆ ஓகேங்க இன்னும் ஆஃப்னவரில் வந்துருங்க ஆ சரி